இங்குள்ள மீனவர்களுக்கு ஜாதியோ குழுக்களோ என்பது எதுவுமில்லை மீனவர்கள் என்பவர்கள் இந்துக்களாகவும் இருக்கிறார் கிறிஸ்துவர்களாகவும் இருக்கிறார்கள் முஸ்லீம்களும் இருக்கிறார்கள் மீனவர்களில் மீன் பிடித்து தொழில் செய்து கொண்டு இருக்கிறார்கள் எங்கள் கிராமத்தில் மீனவர்கள் இல்லை பக்கத்து கிராமமான கொலப்புளூரில் இருக்கிறார்கள் வடுகு சாத்து கிராமம் பையூர் ஆரணி இந்த கிராமங்களில் அதிகமான மீனவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கொண்டாடும் பண்டிகையை அவர் அவர்களுக்கு எந்தந்த மதத்தை சேர்ந்தவர்களோ அந்த அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அவங்க பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் என்பது மீனவர்களுக்கு என்பது தனியாக ஒரு பண்டிகை இருக்கிறதா என்பது தெரியவில்லை ஆகவே எத்தனை மீனவர்களாக இருந்தாலும் அவர் அவர்களும் மதத்திற்கு ஏற்ற பண்டிகையில் அவர் அவர்கள் கொண்டாடுகிறார்களே தவிர வெறும் அனைவரும் எல்லாரும் சேர்ந்து ஒரே குழுமமாக சேர்ந்து அந்த விழாவை கொண்டாடுவார்கள்